எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே இதை மாதிரி காயினு கூழாங்கற்கள் ஸ்டாம்ப்பு சேகரிக்கிறதில் வந்து எனக்கு இன்ட்ரஸ்ட்டு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது ஏன்னால் எனக்கு படிக்கிறது மட்டும் பார்க்காம இதை மாதிரி ஸ்டாம்ப்பு காயினு கூழாங்கற்கள்லாம் சேகரித்து அதை நான் சேர்த்து வச்சு பத்திரமா பாதுகாக்கிறதுல எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாகவே இருக்குது ஏன்னால் எங்கள் அப்பா அம்மா எங்கள் தாத்தா அவங்களோட அப்பா எல்லோருமே இந்த பழக்கத்தை தலைமுறை தலைமுறையாக எடுத்துகிட்டு வராங்க எங்கள் தாத்தாவோடய தாத்தா வந்து அந்த காலத்தில் அரசர்கள் இந்த சோழர்கள் பாண்டியர்கள் பல்லவர்கள் இந்த காலத்தில் யூஸ் பண்ணுன நாணயங்களை சேகரித்து அதை பத்திரமா பாதுகாத்து ஒரு அதுக்குனே ஒரு ரூமை ஒதுக்கி அதில் பத்திரமா சேகரித்து வச்சுக்கிறாங்க அதை பார்த்து எங்கள் அப்பாவும் அவங்க காலத்தில் உள்ளே பழைய ஸ்டாம்ப்பு காயினு கூழாங்கற்கள் அவங்க தலமுறையில் இருந்த இந்த விஷயத்த சேர்த்து வச்சு பாதுகாத்துட்டு வராங்க அதை பார்த்து தான் எனக்கும் என் மனசுக்குள்ள இதை மாரி ஆர்வம் வந்துச்சு அதேபோல் ஸ்டாம்ப்பு காயினு கூழாங்கற்கள் இதெல்லாம் கல்வியை சார்ந்து இல்லைனாலும் அதை நம்ம கல்வியில் படிக்கும் போது அதில் ஆர்வம் இன்னும் அதிகமாகவே ஏற்படுது அதனால தான் நானும் இதை மாதிரி சேகரி சேகரிக்கிறதில் இறங்கிட்டேன் இப்போ இந்த இப்போ உள்ளே தலைமுறைகள் இப்போ உள்ள பசங்க எல்லாம் யாருமே வந்து இதை ஒரு விஷயமா எடுத்து ஆர்வம் காட்டி எடுத்து பண்ணுறது கிடையாது ஸ்டாம்ப்பு காயின்லாம் இப்போ வ தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது ரொம்ப பொக்கிஷமானது மாதிரி அதனாலேயே வந்து இதை நம்ம பாதுகாத்தோம்னா ஃப்யூச்சரில் நமக்கு நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டுட்டு போகிறத்துக்கு ஒரு நல்ல விஷயமா அமையும் அதேபோல் வந்து இப்போ நிறையா ஸ்டாம்ப்புலேயே வச்சுக்கிங்களேன் நிறையாருக்கு இப்போ சுபாஷ் சந்திரபோஸ்ஸு மகாத்மா காந்தி காமராஜர் அப்புறம் இதை போல் தலைவர்கள் நிறையா தலைவர்கள் பதித்த ஸ்டாம்ப்பு கவர்மெண்ட்லேருந்து வெளியிடுறாங்க அதே போல் காயினும் வச்சுங்க காயின் வந்து பழைய காலத்துலெலாம் அஞ்சு பைசா பத்து பைசா இரண்டு பைசா இதுப்போல் தான் இருந்துச்சு இப்போ எல்லாமே மதிப்பு அதுக்கு உள்ளே மதிப்பை எல்லாம் மாறி பத்துருபா இருபதுருவா ஆயிரம்ரூபான்னு வருது ஆனால் மதிப்பு தான் மாறுதே தவிர அதோடய அந்த பொருளோடய மதிப்பு என்றைக்குமே வந்து மாறாது அது விலை மதிப்பு இல்லாத விலை மதிப்பு இல்லாதது தான் இப்போது இந்த காலத்தோடய கம்பேர் பண்ணும் போது அதனால் இப்போ உள்ள தலைமுறைகள் எல்லோருமே இத ஒரு ஹாபியாக எடுத்து மனசில் இன்ட்ரஸ்ட்டு வச்சு எடுத்து பண்ணுனோம்னா அடுத்த தலைமுறைக்கு நம்ம எடுத்துட்டு போகிறத்துக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் இதுப்போல் நாணயங்கள் ஸ்டாம்ப்பு கூழாங்கற்களெலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறத்துக்காக கூழாங்கற்கள் ஏன் சேகரிச்சேன்னா கூழாங்கற்கள் வந்து ஒவ்வொரு ஒரு வடிவம் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வடிவத்தில் ஒவ்வொரு நிறத்தில் இருக்கும் அதனால் பார்க்குறத்துக்கு அழகாக இருக்கும் காயினும் எதனாலனா காலத்துக்கு தகுந்தாப்பில் காயினும் மாறுது ஸ்டாம்ப்பும் அதேப்போல் தான் அதனால் இப்போ உள்ள பசங்க எல்லோருமே இதை எடுத்து விருப்பத்தோடய அதில் உள்ளதை நல்ல விஷியத்தை எடுத்து சேகரித்து வச்சுக்கணும் அதுதான்